பல தலைமுறையாக நாங்கள் சாப்பிட்றது வந்து கேப்பை கேப்பை புட்டு அப்புறம் கோதுமை ரவை புட்டு உப்புமா அப்புறம் களி உளுந்தங்களி அது போக நாங்கள் சாப்பிட்றது கேப்பை காலையில் முழிச்சோன்னே கேப்பக்கூழ் தான் குடிப்போம் அதுக்கப்புறம் இப்போ இப்போதான் எல்லாம் மாறிட்டு காஃபி டீ குடிக்கிறாங்க அப்போது எல்லாம் கேப்பக்கூழ் தான் அது போக இந்த சாமை அரிசி தெணை அரிசி வரகு அரிசி அதுலேலாம் ஒவ்வொரு ஐட்டமாக செஞ்சு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு உப்புமா செஞ்சால் ஒரு நாளைக்கு கிச்சடி அப்புறம் ஒரு நாளைக்கு பிரியாணி அந்த மாதிரி எள்ளில் எள்ளுருண்டை ஸ்நாக்ஸுக்கு சாயங்காலம் ஆனால் ஸ்நாக்ஸுக்கு எள்ளுருண்டை அப்படி இல்லாட்டி எதாவது கெழங்கு அவிச்சி உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம் சீனி கெழங்கு அப்புறம் பனங்கெழங்கு அவிச்சி சாப்பிடுவோம் இந்த மாதிரி இயற்கையாகவே நாங்கள் சாப்பிடுவோம் பனையில் வர பொருள்கள் எல்லாமே நல்லா சாப்பிடுவோம் கருப்பட்டி அதுலேருந்து வர நாட்டுச்சக்கரை வெல்லம் எல்லாமே நல்லா ஒவ்வொரு ஐட்டமாக செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் காஃபி போட்டு குடிப்போம் கருப்பட்டியில் வெல்லத்தில் வந்து சரி சின்ன புள்ளைகளுக்கு சளி பிடிக்காத படிக்கு வெல்லத்தில் வந்து பாலில் கலந்து கொடுப்போம் வெல்லத்தை பனை வெல்லத்தை அதுபோக பனையில் தயாரிக்கின்ற எல்லா பொருளுமே நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த அரிப்பிலாப்பட்டி பிலாப்பட்டி ஓலை இந்த இது அது பேர் என்னது சொலவு சொலவு எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இயற்கையாக எல்லாம் பயன்படுத்துகிறது தான் எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வெயில் காலத்தில் மண்பானை வச்சு தண்ணி குடிப்போம் அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் வாட்ரு ஃபில்ட்டர் மாட்டுறாங்க அப்போம்லாம் மண்பானைதான் உளுந்தப்பானை தண்ணிதான் உடலுக்கு நல்லதுன்னு அதை குடிக்கிறது இப்போ இப்போந்தான் ஜெ இந்த கால ஜெண்ட்ரேஷன் தான் எல்லோரையும் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்போலாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டே கிடையாது கொழுக்கட்ட உளுந்தங்களி அதுபோக ஆப்பம் அந்த மாதிரிதான் நல்லா சாப்பிட்றது பழங்கள் நல்லா சாப்பிட்றது வேறு என்னன்னால் இந்த கடலை மிட்டாயி ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றது வந்து கடலை மிட்டாயி இந்த மாதிரி சுக்கு மிட்டாயி இஞ்சி மிட்டாயி எல்லாமே கடையில் கிடைக்கும் அதுவும் இயற்கையாக குடிசைத் தொழில்ல செஞ்சுதான் கடைக்கு வரும் அந்த மாதிரி குடிசைத் தொழில்ல தயாரிக்கிற பொருள்களை விரும்பி மக்கள் சாப்டுவோம் அப்போலாம் நாலணா எட்டணா பத்து பைசா அஞ்சு பைசாலாம் உண்டு அதுக்கெலாம் கூட மிட்டாய்கள் கிடைக்கும் வீட்டில் வீட்டில் இல்லாட்டினாலும் வீட்டில் வ வெளியில் வர்றவங்கள்கிட்ட வடை வாடா சமோசா இந்த பக்கம் கிடைக்கிறது நாங்கள் அதிரசம்லாம் வாங்கி சாப்பிட்றது ஸ்நாக்ஸுக்கு அது பற்றலேன்னா பிள்ளைகளு இனிப்பு சாப்பிடணுன் ஆசைப்படும்போது அது கடையில் போய் கடல மிட்டாயி சுக்கு மிட்டாயி இஞ்சி சாப்பிடுவாங்க ந எங்கள் காலத்தில் உள்ள சின்ன வயது பால பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு இனிமையாக இருந்துச்சு இனிமையாக இருந்தது ஒரு கஷ்டம் தெரியலை வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தெரியாமல் நாலு பிள்ளைகள் வளர்த்தாங்க எங்கள் அப்பா அம்மா ஆனால் கஷ்டம் தெரியலை ரொம்ப சந்தோஷமா தெருவுக்குள்ளே உள்ள பிள்ளைங்களோட விளாடி இந்த காலத்தில்தான் எல்லாம் செல் டிவி அது என்னது லேப்டாப்புன்னு பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்க ஆனால் நாங்கள் தெருவில் பாண்டி விளாடுவோம் பாண்டி அப்புறம் கள்ளாம் போலீஸு இந்த மாதிரி விளாட்டுகள் விளாடிதான் ராத்திரி எட்டு மணி வரைக்கும் விளாடுவோம் விளாடி அப்படி கா எங்கள் கொழந்த பருவம் வந்து அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு